எனக்கு பிடிச்ச உணவு வகைனா கண்டிப்பாக எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ்னாதான் நிறைய விரும்பி எடுத்துப்பேன் அதுலையும் எனக்கு சிக்கன் வந்துட்டு நிறைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் சிக்கென்ஸ்னால் நிறைய பிடிக்கும் எனக்கு கேஎஃப்சியில் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு எனக்கு நேரம் கிடைக்கமோதெல்லாம் எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் வேணும் எனக்கு சாப்பிடணுன்ட்டு ஏதாச்சும் தோணுச்சுனா நான் கேஎஃப்சிதாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு ஃப்ரைட் சிக்கன் அங்கே இருக்கிறக்கு ஃப்ரைட் சிக்கனா ஜிங்கர் பர்கர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்றதுக்காகவே நான் ஒரு ரிலாக்சேஷன்காக என்னோடய மைண்டை டைவர்ட் பண்ணுறத்துக்காக நான் அங்கேருந்து கிளம்பி போவேங்க எங்கள் வீட்டு கிட்டேருந்து கொஞ்ச தூரத்திலயேதான் இருக்குது கேஎஃப்சி நான் போய்ட்டு அங்கே போய் சாப்பிட்டு என்னோடய மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என் வயிறையும் சில் பண்ணிட்டு நான் வருவேங்க